இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று இருவத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு